பிஎம் போஷன் திட்டம் இது பார்த்தீங்கன்னா என்னன்னா கல்வியில் வந்து முக்கியத்துவமான ஒரு திட்டம்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா இப்போ எழுத்தறிவு வந்து மேம்படுத்தறக்காகவே கொண்டு வந்த திட்டம்தான் இந்த பிஎம் மோஷன் பிஎம் போஷன் போஷன் திட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் படிக்கிறாங்கள்ல அவர்களுக்கு தேவையானதெல்லாமே வந்து பூர்த்தி செய்யறது அவர்களுக்கு தேவையான நிதி ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கவர்மென்ட்டே வந்து நிதி ஒதுக்குவது இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்துக்க கூடிய திட்டம்தான் பிஎஸ் பிஎம் போஷன் திட்டம் சொல்லலாம் இது வந்து கவர்மென்ட்லியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரீயாக பஸ்ஸுலாம் வந்து டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரில்லா கொடுக்குறதுனால அவங்களுக்கு ரொம்பவுமே வந்து உபயோகமாக இருக்குது இதனால் அவங்கனால என்னன்னா நான் காசு இருந்தால்தான் வரணும் அப்படிங்கிறா மாதிரியெல்லாம் இல்லாமல் அவங்களோட தொலைவையும் வந்து கம்மி படுத்தி கொடுக்குது நிறையா இந்த மாதிரி ஏற்ற மாதிரி திட்டம்லாம் இருக்குது பிஎம் மோஷன் திட்டமில் பிஎம் போஷன் திட்டமில்